நான் சமையல் கற்றுக்கலான்ட்டு ஒரு க்ளாஸ் போகலான்ட்டு ஒரு இடத்துக்கு போனேன் என்ன வேணாலும் நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம வந்து ஒரு சாம்பார் ஃபர்ஸ்ட்டு சாம்பார் வைக்கலாம் எப்படி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு டீச்சிங் க்ளாஸ் எடுக்கறதுக்கு க கற்றுக்கலான்னு போனேன் ஓகே அவங்க வந்து சாம்பார் வந்து இப்படி பருப்பு போடணும் ஃபர்ஸ்ட்டு அ அடுப்பு பற்ற வைக்கணும் வாட்டர ஹீட் பண்ணும் அப்புறம் பருப்பு போடணும் சாம்பார் பொரியல் இது காய் கட் பண்ணும் இது மாதிரி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க ஓகே சொல்லி கொடுத்தவாட்டி அதை நம்ப எப்படி வைக்கணும் நமக்கு வசதி நம்ம வந்து டீச் பண்ணாங்க டீச் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிக்கலும் கொடுத்தாங்க எப்படி நம்ப செய்யணும் அப்படின்னு சொல்லி நானும் அதை எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு நாங்களும் செஞ்சோம் செஞ்சிவிட்டு கடைசியில சாம்பார் முடிஞ்சு அடுத்தது வந்து என்னான்னா ரசம் இப்போ நம்ம எப்படி சமைக்கிறது நம்ப வீட்டில் வீ வீட்டில் யாரும் இல்லைனா நான் எப்படி ஃபர்தராக நம்ப சமைக்கிறது ஈஸியாக சமைச்சு நம்ப வந்து கற்றுக்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு விஷயம் எப்படி உப்மா நம்ப செஞ்சு போகறோம் அப்படின்னு சொல்லி உப்மா எப்படி செய்யறது ஃபர்ஸ்ட்டு ரவையை வறுத்துக்குறது எப்படி அது வந்து க்ளாஸ் நிறையா எடுத்தாங்க சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நிறையா கொடுத்தாங்க கொடுத்து எல்லாம் செ கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டு சமைச்சு வீட்டில் வந்து நாங்கள் வந்து இப்போ வீட்டில் வீட்டுக்கார அம்மா அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களோ இல்லை குழந்த பிறந்து குழந்த பெற்று வெளியே போயிவிட்டாங்களோ இல்லை எது ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஃபீவர் அவங்களுக்கு எதா செஞ்சு தரணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த வா க்ளாஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிவிட்டு மீதி சும்மா லைட்டாக என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்தத அதே மாதிரி நாங்கள் செஞ்சு பழகினோம் இன்னொரு விஷயம் நம்ப என்னென்னா செஞ்சு பழகின இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னொரு நாண்வெஜ்ஜு கற்றுக்கலான்னு ஒரு விருப்பப்பட்டோம் ஆனால் அதை வந்து நம்ம வந்து கற்றுக்க முடியாத போயிருச்சு ஏன்னா அந்த இடத்துல வந்து இந்த சா அந்த சொல்லிக் கொடுக்குறவர் வந்து ஒன்லி வெஜிடேரியன் ப்யூர் வெஜ்ஜினால் அவர் அந்த அளவுக்கு வந்து அந்த நாண்வெஜ்ஜு சொல்லித் தர முடியலை அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாகதான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து அந்த நாண்வெஜ்ஜு சமையல்கார கூ இது க்ளாஸ் எடுக்கிறவர் கூப்பிட்டு வரேன் கூப்பிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த க்ளாஸை அது வரைக்கும் முடிச்சிட்டார்